ஒரு நாள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஈவினிங் சாந்தரம் டைம்மில் வந்து நல்லா ம ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கிட்ட மழை பேஞ்சுட்டே இருந்தது காற்றல்லாம் அடிச்சிட்டிருந்தது நான் என்ன பண்ணிணேன் அப்படின்னா வந்து எனக்கு ஃபோட்டோ க்ராஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அப்டின்றதனால் நான் என்ன பண்ணிணேன் அப்படின்னா அங்கே மழை பேய்கிறத எடுத்து எ நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டிருந்தேன் அப்போ எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது நம்ம ஏன் வ ஒரு ஒரு க்ரியேட்டிவ்விட்டிவ்வாக ஒரு இன்னவேட்டிவ்வாக யோசிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு பாட்டில் ஒரு க்ளாஸ் ஒரு பாட்டில் எடுத்திகிட்டு அந்த பால்கனியில் இருக்க சுவுத்து மேலே நான் வச்சுட்டேன் அந்த மழை வந்து மேகத்தில் இருந்து பொறுமையாக ஒரு ஒரு சாரலாக வந்து விழும் பொழுது அந்த பாட்டில் மேல் விழும் பொழுது நம்ம அதை கேப்ச்சர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டு அந்த ஃபோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு பாட்டில் எடுத்து அந்த சாரல் ம மேகத்தில் இருந்து வந்து விழுகிற மழையோடய சாரல் வந்து அந்த பாட்டில் மேலே விழுகிற மாதிரி அந்த இடத்தில் வந்து நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிணேன் அப்படின்னா என்னோடய ஃபோன்லையே வந்து நான் செட்டிங்ஸு கேமரா ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி ஃபுல்லா வந்து ஃபுல் பேக்ரௌண்டு ஃபுல்லாக இருட்டா ஆக்கிக்கிட்டு அந்த பாட்டில்லோடய அந்த பாட்டில் மேலே விழுகிற வ துளி அந்த மழைத்துளி மட்டும் எடுக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிணேன் அப்படின்னா ஃபோ கே ஃபோன்னில் வந்து நான் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி நான் அழகாக வந்து எடுத்தேன் அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் மழை எல்லாருக்குமே மழைன்னா ரொம்ப பிடிக்கும் அதவோடு அந்த நைட் டைம்மில் அந்த ஒரு காற்று மழை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இ இந்த மாதிரியா இருக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அதே மாதிரி எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது அதை ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிணேன் அப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப க்ளாரிட்டி ரொம்ப க்ளியராக நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதைவிட ரொம்ப அழகாக வந்தது இது எல்லாமே வந்து அந்த மழை தான் வந்து மழையும் அந்த ஒரு க்ளாஸ் ஒரு சின்ன பாட்டில் தான் அதுலேயே வச்சு நான் வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஒரு இன்னவேட்டிவ்வாக வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது